எனக்கு ரொம்ப பிடிச்ச உணவு வந்து எனக்கு எல்லா சாப்பாடுமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சதுனா இட்லி தான் பிடிக்கும் இட்லியும் சாம்பார் சட்னி அதலாம் வந்து அதிகமாக விரும்புவேன் அது அதனால அது ரொம்ப பிடிக்கும் அதை அதனால் ரொம்ப பிடிக்கும் இட்லி தோசை இது எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்லையே வந்து நான் தோசை தான் அதிகமாக சாப்பிடுவேன் தோசை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த ரோஸ்ட்டு அதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி சிக்கென்னு சிக்கன் ரைஸ்ஸு அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாப்பாடு என்னால் வார்த்தையால் சொல்ல முடியாது அது மாதிரிலாம் சிக்கன்லாம் வந்து என் உயிர் மூச்சு மாதிரி சிக்கன்னு பிரியாணி இந்த லெக் பீசெல்லாம் இருக்கும்ல அதை அப்படியே அப்படியே எடுத்தா அவ்வளோ தான் சரியான ஃபீலிங்காக இருக்கும் அதே மாதிரி விருந்துக்கு போனாலும் நான் வந்து வெஜ்ஜு தான் விரும்புவேன் வெஜ்ஜில் வந்து இந்த ரைஸ்ஸு சாம்பார் அதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் உருளைக்கெழங்கு ரசம் புளிக்கொழம்பு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு தனி ஃபீலிங்காக ரொம்ப ஒரப்பாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து இந்த ஃபிரைட் ரைஸ்ஸு அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிச்ச சாப்பாடே ஃபிரைட் ரைஸ் தான் எனக்கு வந்து நான் வந்து ஒரு சாப்பாடு பிரியன் எல்லா சாப்பாடுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு எவ்வளோ சாப்பாடு வச்சாலும் நான் சாப்பிட்ருவேன் காலையில் எடுத்து சிக்கன் சொ சிக்கென்னு சாப்பிட சொன்னாலும் நான் சிக்கன சாப்பிட்ருவேன் அதனால எனக்கு வந்து சிக்கென்னு அவ்வளோ பிடிக்கும் இந்த லெக் பீசு நான் வந்து ஒரு வெஜ்ஜு தான் அப்பையும் எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க நான் ஆனால் சாப்பிடுவேன் பசங்களோட போறதுனால் நான் வந்து அப்புறம் பாணி பூரி பிடிக்கும் பாணி பூரி வந்து இந்த காளான்னு அதலாம் வந்து ரொம்ப புடிக்கும் அப்பறம் பாணி இந்த பாணி தண்ணி சொல்லுவாங்கல்ல அது ஊற்றி சாப்பிட்ணு அப்புறம் அந்த குருமா அதலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்பறம் வடை பஜ்ஜி இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிச்ச உணவு வந்து விலஹாபா பிரியாணின்னா அதிகமாக ரொம்ப பிடிக்கும் அதனால் ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாப்பாடு என் ஃப்ரெண்ட்டோட எல்லாம் நாங்கள் வெளிள போய் சாப்பிடுவோம் எந்த எந்த இடத்துல சாப்பிடுவோனா குத்தாலம் அந்த மாதிரி இடத்துக்கு போயிவிடுவோம் அங்கே ராயல் ஃபுட்ஸ்ஸு அதுலாம் இருக்கும் அங்கே போய் ரொம்ப சாப்பிடுவோம் பசங்களோட ஒரு பத்து பேர் இருப்போம் அதனால அங்கே போய் உட்காந்துக்குவோம் உக்காந்து ஒரு ஆயர்வாயிக்கு உட்காந்து சாப்பிடுவோம் நான் ஒரு நாள் தினமும் ஆயர்ருவா செலவு பண்ணுவோம் நான் ஒரு நாள் ஆயர்ருவா செலவு பண்ணாலும் என் ஃப்ரெண்ட்டு ஒரு ஆயர்ருவா செலவு பண்ணுவான் அதனால எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து காளான்னு அதலாம் வந்து தினமும் சாப்பிடாமல் போகவே மாட்டேன் காலைல காலைல கடை இருக்காது ஆனால் மதியானம் கடை இருக்கும் அதனால நான் வந்து மதியானம் சாப்பிடுவேன் மதியானமும் எங்கள் ஊர் வந்து சென்னையில் இருக்கோம் நாங்கள் சென்னை கிட்ட வந்து ஒரு எஸ்ஆர்எம்மு ஒரு காலேஜ்ஜு அந்த காலேஜ்ஜில் வந்து எல்லா சாப்பாடுமே இருக்கும் கேண்டீன் உள்ளையே எல்லாம் இருக்கும் பெரிய கேண்டீன்னா இருக்கும் அங்கே இல்லாத சாப்பாடே கிடையாது சிக்கன்ல இருந்து எல்லாமே இருக்கும் இந்த தமிழ் நாட்டுலையே எங்கள் காலேஜ்ஜு தான் பெரிய காலேஜ்ஜு சாப்பாடுலாம் ரொம்ப நல்லா இருக்கும் தினமும் நான் மதியானம் சாப்பாடே எடுத்துகிட்டே வர மாட்டேன் கேண்டீன்லையே சாப்பிடுவோம் கேண்டீனில் வந்து தினமும் புரோட்டா குருமா இதுலாம் போடுவாங்க அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி சாப்பாடு விஷயத்துல வந்து எங்கள் காலேஜ்ஜு ரொம்ப பெஸ்ட்டானது அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் பக்கத்து காலேஜ்ஜும் ஒரு காலேஜ் இருக்கு இந்த வீணாக போன காலேஜ்ஜுன்னு ஒன்று இருக்கு அங்கே வந்து சாப்பாடு நல்லா இருக்காது ஏழுமலையான்னு அங்கே நல்லாவே இருக்காது கேண்டீனில் சாப்பாடே தொட முடியாது ஆனால் எங்கள் காலேஜ் அப்படி கிடையாது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பாடு விஷயத்துல சூப்பராக ஃபைவ் ஸ்டாரு ஹோட்டல் மாதிரி நல்லா இருக்கும் அதனால ரொம்ப பிடிக்கும் எனக்கு நான் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆயர்ருவா எடுத்துகிட்டு வருவேன் ஆயர்வால ஃப்ரெண்ட்டுக்கு ஒரு ஐநூறுவா கொடுப்பேன் நான் ஒரு ஐநூறுவா வச்சுப்பேன் அந்த சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேண்டீனில் வந்து சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்கும் அதுவும் வந்து வடநாடு இல்லை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்